கல்விக்கடன் நான் வாங்கலை எங்கள் ஃபேம்லிஸ்லியும் யாரும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இப்போ நான் கு காலேஜ் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாமல் இந்த மாதிரி கல்விக்கடன் வாங்கி தான் இந்த கோச்சிங் சேர்ந்தேன் இந்த எ கோர்ஸ் டிகிரிக்கு படிக்கிறேன் அப்படின் எல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க நான் இதை முடிச்சிட்டு அந்த ஜாப்புக்கு போகும்போது அதை அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்